ஆ வாங்கம்மா உட்காருங்க

ம் முதல்ல உட்காருங்க உட்காருங்க பார்த்துக்கலாம் வாங்க உட்காருங்க உட்காருங்க ஏன் அதிகமாக வேலை செஞ்சிங்களா ம் ம் ஆ மூண்நேரமும் சாப்பிடிங்களா இல்லை ஒரு நேரம் சாப்பிடாம ஓ அப்டே இருந்திங்களா அதாங்க அதிகமாக சாப்பிட்டதுனால கொஞ்சம் ம அஜீரணமாயிருக்கும் அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க நான் மருந்து எடுத்துட்டு வந்து தரேன் பார்த்துக்கலாம் அப்புறம் நான் மருந்தை அது மாத்தரை சாப்பிடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க அதோட நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தான சாப்பாடுலாம் சாப்பிடுங்க பழங்கள் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டிங்கனாதான் உங்களுக்கு தெம்பு வரும் நீங்கள் கரெக்டாக அதை செய்றீங்கங்கப்போ அதுக்கு தகுந்தாப்ல உங்களுக்கு சாப்பாட்டில் உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனா தான் உங்களுக்கு வந்து வேலை செய்ய முடியும் இல்லைன்னா இதுமாதிரிதாங்க ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா சாப்பாடு எல்லாம் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க பழங்கள் எல்லாம் சேர்த்துக்குங்க அதிகமாக பால் இந்த மாதிரிலாம் குடிச்சிகங்க டீ காப்பியெல்லாம் குடிக்க வேண்டியதில்லை பால் சாப்பிடுங்க பாலில் வந்து உங்களுக்கு பால் தனியாக குடிக்க முடிலென்னா அதில் தேனை கலந்து அப்படியேலாம் சாப்பிடுக்கலாங்க அந்தமாதிரிலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்ல ஃபிட்டாக இருக்குங்க வெறும் பாலாக குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா அதில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் கலந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் ஆமாங்க மூணு வேளைக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு தரேன் சாப்பிட்டீங்கனாவே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டில் வேணா சரி பண்ணிக்கலாங்க அதாங்க நீங்க ஒரு வேள சாப்பிடுட்டு ஒரு வேள சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாப்பிடாம இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருப்பிங்க அதிகமாக சாப்பிடும்போது அது வந்து உடம்புக்கு ஏற்றுக்காது நீங்கள் அதனால் நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்புட்ணுங்க மூணு வேளன்னா மூணு வேள கரெக்டாக சாப்பிட்ணும் நீங்கள் அப்படி சாப்பிடாம ஒரு வேள சாப்பிடாம ரெண்டாவது வேள போய் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு அது வந்து செரிமானம் கொடுக்காம உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குங்க அதனால் உங்களுக்கு வந்து அதனால் உங்களுக்கு ம் பலவீனமாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு ஒத்துக்காமல் வாமிட் வந்துருக்கும் உங்களுக்கு செரிமானம் ஆவாததுனால உங்களுக்கு வாமிட் வந்துருக்கும் மற்றப்படிலாம் வேறு ஒன்றும் கோளாறு இல்லைங்க அதனால் நீங்கள் மூணு வேளையும் கரெக்டாக அந்த மணிக்கு சாப்பிட்ணுங்க சாப்பாடுங்கறது அதுதாங்க முக்கியம் உடம்புல வந்து சாப்பாடு வந்து நேரத்துக்கு நீங்கள் மூணு வேளையும் நல்லா கரெக்டாக அந்த டைம்மிங்ன்னா டைம்மிங் ஆச்சோ பசிக்கிதோ பசிக்கலையோ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சமாவது சாப்பிட்ரணும் இந்தமாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதோட இந்த மாத்திரைய ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க அப்புறம் நீங்கள் சாப்பாட்டில் வந்து நீங்கள் கன்ட்ரோல் பண்ணிக்கலாம் நல்லபடியாக உடம்பு வந்து சரியாயிடுங்க ஆ சத்து டானிக் எல்லாம் நான் எழுதி தரேன் எழுதி தரேங்க ஏன் பசிக்கலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செய்யும்போது ப பசிக்காமல் இருக்காதேம்மா ஏன் அதனால் உங்களுக்கு நல்லா தான் பசிக்கும் நீங்கள் வந்து நே கரக்டாக சாப்பிடாம விட்றதுனாலதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது பற்றி கவலை இல்லை நான் மருந்து எழுதி தரேன் ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க அதுவே சரியாயிடும் அப்படி இல்லன்னா திரும்ப வாங்க பார்த்துக்கலாம் ம் சரிங்க ஆ சரிம்மா சரிம்மா போயிட்டு வாங்க அம்மா நன்றி